ஆ வரும்ப்பா எங்கேப்பா போகணும்

நாங்கள் மீட்ருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்குறோம்ப்பா நீங்கள் பார்த்து நூறுபாயா கூட கொடுத்தாலும் சரி தான்ப்பா போகலாம் எத்தனை பேரு வரீங்க ஆ ஓகேப்பா ஒரு நூத்தம்பது ரூபா கொடுங்க போகலாம்ப்பா ஆ அங்குட்டே பெருமாள் கோயில் முக்கியமான ஒரு பெருமாள் கோயில்லாம் இருக்குதுப்பா போகிறதுனா போகலாம் அங்குட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கரம் வரிங்களோ அவ்வளோ சீக்கரம் கிளம்பிட்லாம்ப்பா இப்போ டூரிஸ்ட்டு நான் என்னோடய பேசஞ்ஜர் நான் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போன வரைக்கும் அவங்க ஒரு ஆஃபனவர் கழித்து தான் வருவாங்க ஆ கண்டிப்பாக போடுவோம்ப்பா அந்த ஒன் அவரில் நாங்கள் வேறு சவாரி கிடச்சா கூட ஓட்டிகிட்டு போயிருவோம் வெயிட்டிங் சார்ஜு போடுவோம்ப்பா கண்டிப்பாக நாங்கள் வெயிட்டிங் சார்ஜு பர் அவருக்கு வந்து அதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி போடுவோம்ப்பா அதே சார்ஜு தான் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறிங்களோ அந்த சார்ஜ் அப்படியே வந்துரும் ஒன் அவர்னா ம் ஆமாப்பா ஆ ஓகேப்பா ஆ வந்துரலாம்ப்பா ஆ சொல்லுங்கப்பா வந்துடுறேன் ஆ ஓகேப்பா ஆ ஓகேப்பா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ஸில் ஃபிஃப்ட்டின் மினிட்ஸ் குள்ளே வந்துருவேன் ஆ ஓகேப்பா